கடலூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் மற்றும் சமூக அந்தஸ்து அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குது முன்னாடியெலாம் வந்து பெண்களை பள்ளிக்கூடம் அனுப்புறதுக்கு போகிறதுக்கான வழிகள் ரொம்ப இல்லை பக்கத்தில் இல்லை பள்ளிக்கூடம் இப்போ அந்தந்த ஊரில் நிறையா பள்ளிக்கூடம் இருக்கிறதால பெண்கள் போய் படிக்கிறாங்க படிச்சுட்டும் வேலைவாய்ப்பில் பார்த்தீங்கன்னா நிறையா ஆண்களுக்கு இணையாக வேலைக்கும் போகிறாங்க வேலைக்கு போகிறதால குடுபத்தினுடைய வருமானங்கள் கூடுது அவங்களுடைய வாழ்வாதாரமும் நல்ல குடும்பத்தினுடைய வாழ்வாதாரமும் நல்லாயிருக்கு சமூக அந்தஸ்த்துலேயும் அவங்களுக்கு மரியாதைகள் வந்து கூடிகிட்டு இருக்குது இந்த கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாலின பா பாகுபாடும் எதுவும் இல்லை எந்தளவுக்கு கிடையாது ரெண்டு பேருமே ஆண் பெண் ச பாலினம் வந்து சரிசமமாக தான் இருந்துகிட்டு இருக்குது அவங்க வந்து ஒரு சில இடர்பாடுகள் இருக்கலாம் வேலைக்குப் போகிற இடத்துலேயோ இல்லை பள்ளிக்கூடம் போகிற இடத்துலேயோ ஆனாலும் அதனுடைய சதவீதங்கள் வந்து ரொம்ப கம்மி அப்படின்றதால எதும் பிரச்சினைகள் வந்து பெரியளவில் இல்லை நமக்கு நல்ல விஷயங்கள் நிறையா இருக்கிறதால் ஒரு சில கெட்ட விஷயங்கள் இருக்கும் அதை தவிர்த்துட்டு பார்க்கும் போது கடலூர் மாவட்டத்தில் பெண்களினுடைய கல்வி வேலை வாய்ப்பு மற்றும் சமூக அந்தஸ்தை பொறுத்தவரைக்கும் நல்ல சிறப்பாகவே இருக்குன்னு சொ சொல்லலாம்